தமிழ்நாட்டில் வந்து நீட்டு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஆனால் வந்து நீட்டு டாக்டருக்கு படிக்கணும் நீட் எழுதணுங்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோரோடயும் சேர்ந்து அவங்களும் வர முடியலை அதனால் வந்து படிப்பு இருந்தும் கா நல்ல தெறமை இருந்தும் காசு இல்லாததுனால் சென்டருங்களுக்கு போகாமல் தமிழ்நாடு அரசு வந்து இலவசமாக ஸ்கூல்லேயே கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க அதையே படித்தும் சில பிள்ளைங்க வந்து வந்துர்றாங்க சில பிள்ளைங்களால வர முடியாததுனால் அது மன அழுத்தத்தில் வருது காசு இருக்கிறவங்க படிப்பை நீட்டெல்லாம் படித்து வந்துர்றாங்க சென்டருக்கெல்லாம் போய் படித்து வந்துர்றாங்க காசு இல்லாதவங்க படிக்க முடியலேங்குறதுனால அந்த பிள்ளைங்க வந்து மன அழுத்தத்தில் அவங்க பெற்றோர்களும் கவலையாக இருக்காங்க தமிழ்நாடு அரசு போராடுறாங்க அவங்களுக்கும் தீர்வு இன்னும் காணலை அவங்களோட சேர்ந்து நாங்களும் போராடுறோம்